ஓ சொல்லுங்க மேடம் நல்லா இருக்கீங்களா ஆ நாங்கள் நல்லாயிருக்கேங்க சொல்லுங்க அப்படிங்களா ம் அப்படிங்களா சரி யார் வந்து கூட்டிட்டு போவிங்க நீங்கள் வந்துடுவிங்களா இல்லை நீங்களே வந்துடுவிங்களா சரிங்க சரிங்க விதர்ஷ்னாவோடய அம்மா ம் அப்படிங்களா நால்ரை மணி வரைக்கும் இருப்பாங்க அவங்க பாப்பாவோடய இன்சார்ஜ்ஜி மிஸ்ஸு இருப்பாங்க அவங்ககிட்ட நான் இதை சொல்லிடுறேங்க இந்தமாதிரி வந்து விதர்ஷ்னா அம்மா கொஞ்சம் லேட்டாக வந்து கூட்டிட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு அது பாப்பாக்கு ஏதாவது சாப்புடுறக்கு கொடுத்துருக்கிங்களா இல்லை நீங்கள் எதாவது இந்த மாதிரி கொடுத்துருட்டுங்களா என்ன சாப்பிடும் சாய்ந்திரம் ம் சரிங்க சரிங்க அதெல்லாம் ஒன்றும் குறையே இல்லை எல்லாம் நல்லா படிக்கிறாள் நல்லா எல்லோருடையும் நல்லா பழகுறாள் இன்றும் இப்போ அடுத்த வாரத்தில் வந்து ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம்மு வைக்கலான்ருக்கிறோங்க அந்த குழந்தைங்களுக்கு ம் வீட்டில் டான்ஸல்லாம் ஆடுவாங்களா பாப்பா அப்படிங்களா ஆ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிருபான்றது அவங்க ட்ரெஸ்ஸுக்கு இந்த மாதிரி சொல்லி இருக்குதுங்க அது வந்து கம்மியாக தான் ஆகும் நம்ம மிச்சம் எவ்வளோ காசு இருக்கோ அதை வந்து திரும்ப கொடுக்க சொல்லிருக்கிறேன் நான் அவங்க இன்சார்ஜ் மேடம் வந்து இதை பற்றி உங்கள்கிட்ட பேசுவாங்க முதலில் இப்போ பேரண்ட்ஸ்ஸுலாம் இதுக்கெலாம் நீங்கள் வந்து எல்லாம் கொஞ்சம் எப்படி இருக்கீறிங்க இது உங்களுக்கு விருப்பம் தானா அப்படின்லாம் கேட்டுக்குவாங்க கேட்டுட்டு தான் வந்து பண்ணுவாங்கங்க என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க பாப்பா வந்து அவங்க குழந்தைங்கள்லாம் டான்ஸ் ஆடும் போது கூட சேர்ந்து ஆடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் பயம்லாம் கொஞ்சம் தெளிஞ்சிடும் இங்கேயே நம்ம வந்து நிறைய வாட்டி அவங்களுக்கு பாடப் பழகுவோம் பழகும் போது அவங்களுக்கு அது சரியாக போயிவிடுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு விருப்பமாக இல்லையான்னு தான் தெரிஞ்சிக்கிறதுக்காக கேட்டேங்க

ம் அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க அந்தளவுக்கு நாங்கள் இங்கே அவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருவோம் அவங்கள எல்லாம் வந்து நல்லா கொஞ்சம் சந்தோஷமாக வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அவங்க அந்த பயமெல்லாம் போயிவிடும் வீட்டில் தனியாக இருக்கிறதுனால அவங்க அந்த மாதிரி கூட நினைக்கலாம் இங்கே குழந்தைங்களோட சேர்ந்து எல்லாம் ஆடும் போது அவங்க கொஞ்சம் நல்லா கூட பண்ணலாம் அதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக சேர்த்துக்ங்க பாட்டும் நல்லா பாடுறா பாப்பா அதனால பாட்டெல்லாம் கூட நீங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணலாங்க மற்ற படி இன் நீங்கள் வர வரைக்கும் மேடம் அவங்கள இன்சார்ஜ் மேடத்தை வந்து கூடவே வச்சுருக்க சொல்கிறேங்க நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போகலாங்க ஆ நன்றிங்க நன்றிங்க அப்படிங்களா சரிங்க சரிங்க ரொம்ப சந்தோஷம்ங்க ஆ நீங்கள் வாங்க நேரில் ஒரு நாள் வாங்க பேசலாம் சரிங்க மேடம் சரி வணக்கம்ங்க ம்